சொல்லுங்க யார்ன்னு ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா நா நாங்கள் மார்க்கெட் வச்சிருக்கோங்க சொல்லுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா உங்களுக்கு என்ன காய் எவ்வளவு வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறுரூவாம்மா ஆமாங்க தக்காளி வந்து நாலு கிலோ நூறுரூவாங்கம்மா அவரக்காய் வந்து கிலோ ஐம்பது ரூபா உங்களுக்கு என்ன காய்ம்மா வேணும் சரிங்கம்மா எல்லா காயும் நம்ம கடையில் இருக்குதும்மா வாங்கிக்கலாம்மா முருங்கக்காய் வந்து இப்போ வந்து கம்மியாக தான் விற்கிதும்மா முருங்கக்காய் வந்து கிலோ நாற்பதுரூவா உங்களுக்கு எவ்வளோ வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் மாங்காய் இப்போ வந்து ரேட்டு கூட விற்கிது மாங்காய் வந்து கிலோ நூறுரூவா விற்கிதும்மா என்ன காய் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கம்மா நாலு கிலோ நூறுரூவாம்மா மூணு கிலோ நூறுரூவாம்மா வெங்காயம் வந்து அம்மா நாங்கள் மார்க்கெட்ல போய்ட்டு நாங்களும் போய் ஏத்திக்கிட்டு தான் வரோம் ஆள் வச்சு வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கம்மா பத்துரூபா கொ கம்மியாக தரேன் சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் பக்கத்தில் கடையில கூட போய் விசாரிச்சிட்டு வாங்க நம்ம கடையில வந்து கம்மியாக தான் இருக்கும் சரி சரிங்கம்மா பச்சை மிளகா வந்து கிலோ எழுவதுரூவாம்மா இஞ்சி வந்து நூற்றி இருபதுரூவா வரும் சரி நீங்கள் கிட்ட வாங்கம்மா நிறைய வாங்கினா கொஞ்சம் குறச்சு போட்டு தரோம் வாங்கம்மா வாங்கிக்கலாம் ஒரு எனக்கும் பத்துரூபா நிர்கிணுமா ஒரு அறுபது ரூபா போட்டுக்கோங்க அறுபது ரூபா போட்டுக்கம்மா சரிங்கம்மா வாங்க சரிம்மா வாங்கிக்கலாம் ஒன்றேகால் கிலோ ஐம்பது ரூபா சரிம்மா வாங்கிக்கலாம்மா வாங்கிக்கலாம்மா நம்ம கடையில் எல்லா இருக்குதும்மா வாங்கிக்கலாம் வாங்க சரிங்கம்மா எல்லா கடையில் விட பத்துரூபா கம்மியாக தான் இருக்குதும்மா வாங்கம்மா